ஹலோ ஹெச்டிஎஃப்சி ம பேங்குங்களா சார் வணக்கம் என் பேர் மோகன் நான் ஹெச்சிஎல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் சார் எனக்கு ஒரு பெர்சனல் லோன் ஒரு அஞ்சு லட்சம் ரூபா வேணும் என் பிரதருக்கு இப்போ கல்யாணம் இருக்குதுங்க ஆ இன்னும் ஒரு பத்து நாளில் கல்யாணம் வெச்சிருக்கோம் கொஞ்சம் செலவுக்கு அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது சரி என்ன புரொசிஜர்னு சொன்னீங்கனா நான் அதுக்கு முன்னாடியே என்னென்ன டாக்குமெண்ட்டு வேணுங்கிறது சொன்னீங்கனா நான் அதை ரெடி பண்ணிடலாம்ங்குறதுக்காக தான் நான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன் சார் சரிங்க சார் ஆ சார் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் எனக்கு அந்த லிங்க்கை அனுப்புச்சுவிடுங்க நான் அதில் ரிஜிஸ்டர் பண்ணிடுறேன் ஒன்றும் பிரச்சன இல்லை என்னென்ன டாக்குமெண்ட்டு கொடுக்கணும் ஆ ஆ ஆமாம் சார் நீங்கள் அதை எனக்கு அனுப்பி வெச்சிங்கனா ரொம்ப நல்லதாக இருக்கும் நான் அதில் தேவையான தகவல்களை வந்து பதிவு பண்ணிக்கிறேன் ம் அதுக்கு அப்புறம் வேறு என்னென்ன அது ஆ ம் சரிங்க சார் நான் என்னென்ன தகவல் தேவைப்படுங்கிறத தெரிஞ்சுக்கலாமா நான் ம் ஆதார் கார்ட் இருக்கணும்ங்களா ம்

சரிங்க சார் ரெண்டு இப்போ நான் ஒர்க் பண்ற ஐடி கார்ட் இருக்குதுங்க பிளஸ் ஆதார் கார்டு இருக்கணும் ம் ம்

பேன் கார்டுலாம் இருக்குது சார் எனக்கு இருக்குது ஆ ம் ம் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் என்ட்ட ஓட்டுநர் உரிமம் இருக்குது சார் அதையும் அனுப்பிடுறேங்க

இருக்குது சார் எல்லாமே இருக்குது சார் என்ட்ட தேவையான அடையாள அட்டை எல்லாம் இருக்குது சார் சொல்லுங்கள் சார் அடுத்து என்னது சரிங்க சார் ரைட் சார் ஆ ஓகே சார்

சரிங்க சார் வாங்கிக்கலாம் சார் ம்

சரிங்க சார் எடுத்துக்கிறேங்க சார் ம் சரிங்க சார் சரிங்க சார் ஓகே சார்

சரிங்க சார் நான் தொலைபேசியில் நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிறேங்க எடுத்துட்டு நான் உங்களை வந்து திருப்பி நான் உங்கள்ட்ட வந்து நேரில் வந்து பார்க்குறேன் சார் அனுப்பிடுறேங்க சார் ரொம்ப நன்றி சார் நன்றி சார் ம்